உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ஸை பற்றி சொல்லுங்கள் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறையா இருக்காங்க ஆனால் அதில் வந்து இப்போ நம்ம இவள் தான் ஒரு நாலஞ்சு பேர் இருப்போம் ஆனால் இவள் தான் ரொம்ப பெஸ்ட்டு அந்த மாதிரி சொன்னாள் ஒரு ஒருத்தவங்க கோச்சிக் ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னாலே நிறைய கோச்சுப்பாங்க இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒருத்திகிட்ட நல்லா பேசுறேன் நம்ம ஜாலியாக எதா ஒன்று பேசணும் அப்படின்னால் அவங்க வந்து சீரியஸ்ஸாக எடுத்துப்பாங்க நம்ம விளையாட்டுக்கு எதனா ஒன்று சொன்னாலும் சீரியஸ்ஸாக எடுத்துப்பாங்க அது அதை நம்ம அப்பவே நம்ம கிட்ட ஓப்பனாக சொல்லிட்டாங்க அப்படின்னா பரவாயில்லை ஆனால் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க அதை அதை மனசில் வச்சிகிட்டே அதெல்லாம் பண்ணுவாங்க ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ஸுன்றதா இன்றதா அவங்க புரிஞ்சிக்க மாட்கிறாங்க பெஸ்ட்டீ அந்த மாதிரிலாம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எய்த்து வரைக்கும் நாங்கள் டுவெல்த்துலலாம் சைல்ட்டுகுட்டு ஃப்ரெண்டாகவும் மட்டும் தான் அவள் தான் எனக்கு எனக்கு அவள் தான் அப்படின்லாம் நாங்கள் இருந்தோம் பட் ஆனால் இப்போ அப்படி இல்லை அவளுக்குன்னு வேறு ஒரு ஃப்ரெண்ட்லாம் கிடைச்சிட்டாங்கனா அதனாலலாம் அவளும் போய்ட்டா அதே மாதிரி நான் நானும் எனக்கும் வேற ஃப்ரெண்ட்ஸ்ஸு சோன் கிடச்சிட்டாங்கன்னு வந்துட்டேன் ஆனால் பட் அவளை நம்ம விட்டுற மாட்டேன் அப்படியெல்லாம் நான் அவளையும் பார்ப்பேன் அவளும் அவளும் என்கிட்ட பேச வந்தால் அப்படின்னா நான் கண்டிப்பாக பேசுவேன் பேசாமலாம் இருக்க மாட்டேன் அதே மாரி எது சொன்னாலும் மனசில் வச்சிக்காமல் நல்லா நம்ம கிட்ட ஓப்பனாக பேசணும் நம்ம சும்மா எதனா ஒன்று சொன்னால் அப்டின்னாலையே அவங்க வந்து கொஞ்சம் அதை சீரியஸ்ஸாக எடுத்துக்கிட்டு நம்ம கிட்ட சண்டைலாம் போடுறாங்க அதை கொஞ்சம் மாற்றிக்கனுன்னு நான் சொல்லுவேன் சொல்லுவேன் ஆனால் அது சொன்னால் கூடமே அவங்களாம் கோச்சிப்பாங்க அதனால் நம்ம என்ன அவங்க கிட்ட பேசுகிறது அப்டின்னே தெரியாது இப்போ க்ளாஸ் டைமில் வந்து நாங்கள் நிறைய மிஸ்ஸுங்க க்ளாஸ் நடத்திட்டுருப்பாங்க நாங்கள் நீங்கள் பேசி ஜாலியாக விளையாண்டுட்ருப்போம் அந்த இதில் கூட நம்ம எதோ தெரியாமல் ஒன்று பண்ணிவிட்டோம் அப்டின்னா கூட கோச்சிக்காமல் நம்ம கூட ஜாலியாக பேசணும் அதுக்கப்புறம் எங்கே வெளியில் போகனும் அப்படியெல்லாம் ப்ளான் பண்ணிட்டுலாம் வெளியேலலாம் போ வெளியேலலாம் போவோம் இந்த மாதிரி திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஒன்றா வாங்குவோம் சேம்மாக தான் வாங்குவோம் க்ளாஸ் டைமில் அவங்க அங்கே க்ளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க நாங்கள் இங்கே விளையாண்டுட்ருப்போம் மேம் எதனா ஒன்று சொன்னாங்க அப்படி சொல்லிட்டா நாங்கள் வந்து அதை நாங்கள் அதை கலாய்ச்சுட்டு ஜாலியாக இருக்கும் க்ளாஸ்ஸு அந்த மெமரிஸ்லாம் மறக்கவே முடியாது அதே மாரி திரும்ப ஃப்ரெண்ஸ்ஸு வந்து இப்போ எதா ஒரு எக்ஸாம்ன்னு இந்த மாரி வைக்கிறாங்க அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸ்ஸை விட்டு நவ நகறவே மாட்டோம் கிட்ட கிட்டே தான் உட்காந்து இது பண்ணுவோம் அதை உட்காந்து தெரியலை அப்படின்னா நம்ம சொல்லி கு நம்ம ஒரு நல்ல ஒரு இதில் தான் சொல்லி கொடுப்போம் ஆனால் அது வந்து மேம் வந்து நீங்கள் நல்லா நீங்கள் உண்மையான ஃப்ரெண்ட்டு அப்படின்னா நீங்கள் சொல்லி தரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க நம்ம அதை மனசில் வச்சிகிட்டு சொல்லி தராமல் இருந்தால் வந்து நீ வந்து எனக்கு சொல்லியே தரலை இனி கடைசியாக வந்து என்ன பழிவாங்கிற அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த ஒரு இதில் தான் நம்ம மனசு கொஞ்சம் கஷ்டமாகிடும் நம்மளே என்ன பண்ணுறது சரி போனல் போட்டுன்னு சொல்லித் தருவோம் ஆனால் அதை கூட மேம்கிட்ட சொல்லிறுவாங்க இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்குன் ஹெல்ப் பண்ணும் போது மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இவள் அவளுக்கு சொல்லி கொடுக்குறா அவள் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறான்லா மாட்டி விடுவாங்க அதே மாரி எங்கள் க்ளாஸில் வந்து ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து நாங்கள் யாரும் மேம் கிட்ட சே இப்போ ஃபோன் யூஸ் பண்ண கூடாது அப்படி சொல்கிறாங்கனா நாங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுவோம் ஆனால் அந்த விஷயத்த யாரும் மிஸ் மேம் கிட்ட சொல்லிவிடாமல் மாட்டிவிடாமல் இருக்கதில் வந்து எல்லாம் நாங்கள் ஒற்றுமையா இருப்போம் மற்றபடி இதுக்கு இதா இருக்க கோ எப்படி சொல்றது நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு எ நம்மகிட்ட எதுனாலும் ஓப்பனா பேசுனா அது சரியாகிடும் ஆனால் நான் நம்ம கிட்ட இருக்கிற பாதி பேர் யாரும் ஓப்பனா பேச மாட்டாங்க அதை மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்க அப்படியே மனசுக்குள்ளே வச்சுக்க கூடாது எதுனாலும் நம்ம வெளிய சொன்னால் தான் அதுக்கான ஒரு ஆன் தீர்வு கிடைக்கும் அப்படி தான் சொல்லணும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்திங்கனா நம்ம எதா ஒன்று சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க இர்ரிட்டேட் ஆகிட்றாங்க அப்படின்னா அது நம்ம கிட்ட சொல்லிட்னும் இது மாரி நீ பேசுறது எனக்கு பிடிக்கல இர்ரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லிட்டால் பரவாயில்ல ஆனால் அவங்க சொல்ல மாட்டாங்க சொல்லிட்டால் கூட அதை நம்ம சேஞ் பண்ணிக்கலாம் ஆனால் அப்படி சொல்ல மாட்டாங்க அதை நம்மளால் அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சி நம்ம கண்டுபிடிச்சிட்லாம் ஓ இவ இப்படி இருக்கா அப்படி இருக்கா நம்ம இனிமேல் இவக்கிட்ட இப்படி பேசக் கூடாது அப்படின் சொல்லிட்டு நம்ம கிட்ட அந்த மாரி ஒரு பாண்டிங் கிடைச்சிருந்தா இப்போ நம்ம ஈ நம்ம கிட்ட பேசிகிட்ருக்கும் போது இன்னோர்த்தவங்ககிட்ட போகும்போது பொசஸ்ஸிவ்வாலாம் நம்ம கிட்ட இருக்கும் ஆனால் நம்ம பொசஸ்ஸிவ்லாலாம் இருக்கும் ஆனால் நமக்கு ஆனால் அவள் கிட்ட போய் நம்மளால் ஓப்பனா சொல்ல முடியாது அப்போ அவள் நினைப்பா இவள் கூட மட்டும் தான் பேசணும் அவ கூடலாம் பேசக்கூடாது அப்படின்லாம் அவங்க நெனைக்குப்பா நினைச்சி நினைப்பாங்க நினைக்கிறா அப்படின்லாம் சொல்லுவாங்க பட் இருந்தாலும் பரவாயில்லை ஃப்ரெண்ட்ஸ்ஸுன்றது வந்து கடைசி வரைக்கும் அவங்க தான் நம்ம கூட இருப்பாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ஸுக்கு சொல்கிறத தான் ஏற்றுக்கணும் எப்பவும் ஒன்னா இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் ஒன்னா போகணும் ஒன்னா வரணும் எந்த ஒரு விஷயன்னாலும் அவங்களை மாட்டிவிடாமல் நம்மளும் எந்த ஒரு கஷ்டத்தை நல்ல கஷ்டத்துலேயும் நம்ம அவங்க கூட இருக்கணும் ஜாலியாக என்ஜாய் பண்ணனும்